தமிழனோடய தமிழனோடய பண்பாட்டு விழானு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மக்கள் எல்லாம் வந்து பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கள் அதுவும் இல்லாமல் அந்த அவங்க வளர்க்குற மாடை வந்து தெய்வமாக நினைப்பாங்க அந்த தெய்வ அந்த மாடை வந்து அந்த டைம் பார்த்து ரொம்ப புதுப்பிச்சு அது ரொம்ப அலங்காரம் பண்ணி அந்த மாட்டுக்காக வந்து வேண்டுதல் பண்ணி பொங்கல் வைப்பாங்க அதனால் பார்க்கும் போது நிறைய விவசாயங்கலாம் வந்து ஜாதி வேறுபாடுலாம் பார்க்காம நிறைய பேர் நிறைய கொண்டாடுவாங்கள் கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லோருமே வந்து பொங்கலுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் பண்ணுவாங்கள் கரும்பு எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து விவசாயதுலா ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க பொங்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி நிறைய பேர் நிறைய தீபாவளி பக்கத்தில் இருக்கவங்காலுக்கு எல்லாம் வந்த அவங்க செஞ்ச பலகாரத்தலம் வந்து கொடுப்பாங்க அன்றைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இன்னும் நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க அந்த தெருவில் இருக்கவங்கள கூட சேர்ந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க காண்டாக்ட் பண்ணுவாங்கள் இதெல்லாம் வந்து காலம் காலமாக இந்த தமிழ்நாட்டில் கலை இது பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நியூ இயர் நியூ டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த தமிழ் புத்தாண்டு இதுனு சொல்லிட்டு எல்லோருமே வந்து கொண்டாடுவாங்க அந்த டைம் பார்த்து வேட்டி சட்டை எல்லாம் போட்டுகுனு ரொம்ப சந்தோஷமாக தமிழருடைய வரலாற்றை பற்றி இன்னும் புகழ்ந்து பேசிகின்னு அந்த டைமில் பார்த்த ரொம்ப தமிழை பற்றி தான் வந்து பேசுவாங்கள் அப்பறம் பார்த்தீங்கன்னா மக்களோடய இதெல்லாம் வந்து ரொம்ப திருவிழால திருவிழா டைமில் மக்கள் ரொம்ப கோவிலுக்கு எல்லாம் போவாங்க கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு அந்த வேண்டுதல் போடுவாங்கள் அப்புறம் வந்து டிரஸ் எல்லாம் டிரஸ் எல்லாம் வாங்கி நம்மளுக்கு டிரஸ் எல்லாம் வாங்கி இது பண்ணுவாங்கள் அப்புறம் வந்து அவங்க செஞ்ச பலகாரத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்கும் எல்லோருக்கும் கொடுத்து அவங்க ரொம்ப ஹேப்பியாக இருப்பாங்க அதை பற்றி நிறைய பேர் கிட்ட சொல்லுவாங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோடய கல்ச்சரில் நிறைய இருக்குது